ஆ அம்மா இது மாதிரி கோயிலுக்கு சமைச்சு கொடுக்கலான்ட்டு அதுதான் இந்த பௌர்ணமி பூஜை வரும் இல்லைங்களா அப்போது கோவிலுக்கு சமைச்சு கொடுக்கலாம் பொங்கல் வச்சு கொடுத்தட்லான்னு இருக்கேன் ஆ அதுக்கு ஏதுனாச்சும் வழிமுறைகள் இருக்குதுங்களா என்னங்க ஒரு ஒரு முப்பது பேர்த்துக்கு பொங்கல் சாதமும் ஆ சுண்டலும் தந்துர்ட்டுங்களா செஞ்சு கொடுத்துட்லாங்களா காலைல பூஜைக்கேங்கேங்களா காலைல பூஜைன்னா ஒரு எத்தனை மணிக்குங்க அப்படிங்களா காலைல ஏழு மணிக்கெலாம் நான் சமைச்சு கொண்டு வந்துடணும் சாயந்தரங்களா சரி இந்த பூஜையை விட்டா இந்த வாரத்தில் வேறு எதுனாச்சும் பூஜை வருதுங்களா அப்படியாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இல்லைங்களா ஆ சரிங்க ஒரு வேண்டுதல் இருக்குது அதனால வந்து ஒரு ஆ பிரதோஷம் பிரதோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு தக்காளி சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டுறேன் ஒரு நாற்பது பேர்த்துக்கு வரமாதிரி அதை நீங்கள் அன்னதானமாக எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் சரிங்க சரிங்க இ இனிமேல் அந்த கோவிலில் ஏதாச்சும் ஒரு பண்டிகை ஏதாச்சும் ஒரு விசேஷமெலாம் வந்துச்சுன்னா அந்த கான்ட்ராக்டை அப்டேயே கொஞ்சம் எனக்கே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கு யாராவது தலைவரை கேட்கணுங்களா ஆ இல்லைங்க ம் சரிங்க அப்போ கோவில் நிர்வாகியை கொஞ்சம் கேட்டுகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னால் அப்டேயே நான் கொஞ்சம் சின்ன சின்ன கான்ட் இதுமாரி பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வேலையை வாங்கிக்கிட்டேன்னால் அது எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு வசதியாக இருக்கும் சரிங்க நான் நேரில் வந்து உங்களை பார்க்கறேன் இந்த வாரம் வந்து பார்த்துட்டு விவரம் கொடுத்துட்டு அந்த கான்ட்ராக்ட்டை கிடைக்கணுன்னா யாரை பார்க்கணும் என்னன் சொன்னீங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப்போம் ம் சரி நான் கோயிலுக்கு நேரில் வந்து உங்களை பார்த்து பேசுகிறேங்க நன்றிங்க நன்றிங்க